ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நவம்பர் பதிமூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்து இருபது